எங்கள் மாவட்டத்துலனு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு வந்து இடம் உண்டு ஒரு சிலர் வந்து மனிதாபிமானம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வயதானவர்களையோ இல்லை மற்ற நோயாளிகளையோ வந்து பராமரிக்கின்ற முறை வந்து ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் இருக்கும் ஒரு சிலர் வந்து மருத்துவராக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற செவிலியர் அப்புறம் வந்து கம்போன்ட்ரு டோக்கன் போடுறவங்க இவங்க எல்லோருமே வந்து அங்கே போய் நில்லு இங்கே போய் நில்லு மாஸ்க் போடு நீ வா அப்படின்னு ப பேசுகிறது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து வேற்றுமை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லவர்கள் எந்த அளவுக்கு வந்து வருகை வருகை தருகிறார்களோ அதே அளவில் வந்து தீயவர்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க அந்த நிலை மாறணும் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டி அன்பாக கேட்டுக்கிறேன்